ஹலோ சார் வ ஃப்ளைட்டு லேட்டாக வந்திருக்கு ஆ எப்படி இப்படி லேட்டாக வரலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்துருக்கோம்ல இவ்வளோ லேட்டாக வருது நாங்கள் கரெக்ட் டைமுக்கு நான் அங்கே போய் சேரணும் சென்னையிலேருந்து ஃப்ளைட் லேட்டாக வந்திருக்கு நான் வந்து கரெக்ட் டைம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போகணும் இப்படி லேட்டாக வந்துச்சுன்னா எனக்கு அங்கே எப்படி கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்துருக்கோம்ல எப்படி நீங்கள் இப்போ இந்த பிளைன் லேட்டாக வரும் ஒன் ஹவர் லேட்டாக வந்திருக்கு எனக்கு இப்போ அங்கே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலன்னா ஒன் குரோர் லாஸ்ஸு இன்னும் எவ்வளோ நேரங்க ஆகும் ஆல்ரெடி ஒன் ஹவர் ஆச்சு

ஓகே ஆ கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் சார் எனக்கு அங்கே லேட் ஆகிட்டே இருக்குது கால் பண்ணின்னே இருக்காங்க எனக்கு இப்போ மீட்டிங் லேட் ஆகிட்டே இருக்குது இப்போ ஓ கால் வந்துன்னே இருக்குது ஹைத்ராபாத் போகணும்

ஆ ஓகே சார்